நான் வந்து ப்ளிப்கார்ட்டில் ஒரு காட்டன் சேரீ லைட் கிரீனில் ஆர்டர் பண்ணிணேன் ஒரு வாரத்தில் வரும்னாங்க ஆனால் மூணு வாரம் ஆகிடுச்சி டெலிவரி ஆகிறத்துக்கு மூணு தடவை துவச்சததுல அதில் இருந்த ஸ்டோனெல்லாம் கொட்டிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அஞ்சு ஆறு தடவை யூஸ் பண்ணி அதிலேயே அதில் இருந்து நூல் நூலாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு சேலையும் சுருங்கியும் போச்சு சுருங்கியும் போயிடுச்சு அதனால் அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணவே முடியலை மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் கொடுத்த பணத்துக்கு ஏற்ற பொருள் கிடைக்கல